ஹலோ ஆ சார் விக்னேஷுங்களா சார் நம்ம ஆமாம் ஆமாம் சார் நான் தான் பேசுகிறேன் பாரதி பேசுகிறேன் சார் நம்ம இப்போது அந்த லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய இயர்லி பிரீமியம் இருக்குது சார் அது எப்படி சார் ஓகே சார் இப்போது வந்து இயர்லி ஒன் லேக் வந்துட்டு நம்ம இது பண்ணி கட்ட முடியாது மந்த்லி மந்த்லி அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி ஓகே சார் இப்போது பெனிஃபிஷரி ஆட் பண்றது எப்படி சார் இப்போ ஆக்சுவலாக வந்து அன்மேரிடு மேரிடு ஆனதுக்கப்புறம் பெனிஃபிஷரி மாற்றிக்கலாமா இல்லை இதேதான் கன்டினியூ ஆகுமா ஓகே ஓகே டோட்டல் பீரியட் என்ன சார் பே பண்றது அமௌண்டு ஓகே ஓகே எப்போருந்து நமக்கு ரிட்டன் வர ஆரம்பிக்கும் ஓகே ஓகே சார் பேமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக பண்ணிக்கலாம்ல்ல சார் ஓகே சார் நான் வந்து ஆமாம் ஆமாம் சார் ஓகே சார் நான் வந்து இப்போது இந்த டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு உங்களுக்கு கால் பேக் பண்றேன் சார் கண்டிப்பாக ஓகே சார் டெஃபெனட்டாக ஷ்யூர்